ஹலோ ஆ யாருங்க ஆ ஆமாம்ங்க சுசீலா எலக்ட்ரானிக்ஸ் தான் நீங்கள் ஆ ஆ ஆ பண்ணிக்கலாம்ங்க ஆ இருக்குங்க எல்லாம் எல்லாமே இருக்கு பண்ணிக்கலாம் எங்கள் லொக்கேஷன் வீடு உங்கள் வீடு ம் ம் சரிங்க சார் ம் ம் சரிங்க சார் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நீங்கள் அது நம்ப எதுவும் நீங்கள் வந்து நேரில் வந்தீங்கன்னா நம்ப என்னென்ன பட்ஜெட் பார்த்து பேசிக்கலாம் சார் நேரில் நீங்கள் வந்தீங்கன்னா எதனா குறச்சு போட்டு பண்ணிக்கலாம் சார் என்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க சொன்னீங்கன்னா வாங்க சார் நான் கால் பண்ணிவிட்டு வாங்க ஆ எல்லாமே இருக்கு சார் ஃபேனா உ உஷா ஃபேனு பஜாஜ் ஃபேனு எல்லா ஃபே எல்லா பிராண்டட் ஃபேனு ஆ வாரண்ட்டிலாம் ரெண்டு வருஷம் வாரண்ட்டி உண்டு சார் எல்லா ஃபேனுமே நல்ல பிராண்டட் ஃபேன்லாம் இருக்கு நீங்கள் வாங்க நேரில் வந்தீங்கன்னா எல்லாம் பேசி எடுத்துக்கலாம் ம் எல் எல்லாமே இருக்கும் சார் எல்லாமே நம்ப கடையில் இல்லாத பொருளே இல்லை பண்ரூட்டிக்கே நம்ப கடை தான் வந்து பேர் போன கடை நீங்கள் இங்கே கேட்டிங்கன்னாலே தெரியும் ம் நீங்கள் ம் சரிங்க சார் நீங்கள் வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க அங்கே கடையில் இருக்குவாங்க அங்கே பையன் இருப்பான் பையன் சொல்லுவான் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் ஆ அதெலாம் பண்ணிரலாம் சார் நீங்கள் வாங்க ஆ பிளம்பிங் பைப்பு டேபு எல்லாமே இருக்கு சார் எல்லாமே நம்பக்கிட்ட ஆள் இருக்கு எல்லாமே நம்ப ரெடி பண்ணி ஆமாம் எல்லாம் சேர்த்து தான் முடிச்சுக்கலாம் நம்மக்கிட்ட வீட்டுக்குத் தேவையான எல்லா பொருளுமே இருக்கு பிளம்பிங் ஒயரிங்கு லைட்டு எல்லா ஃபேனு எல்லா டிசைன் லைட்டு வெளியில போடுற இந்த டூம் லைட்டு பெரிய லைட்டு எல்லாமே இருக்கு நீங்கள் நேரில் வந்து நீங்கள் எந்தெந்த பொருளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம் ம் சரிங்க ஆ சரிங்க சார் அதான் நம்ப அமௌண்ட் எல்லாம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நம்ம பேசிக்கலாண்ணா ம் சரிங்க சார்